எனக்கு தக்காளி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அது செய்யுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குனு செஞ்சிடலாம் தக்காளி நாலு வெட்டினோம்மா வெங்காயத்தை வெட்டினோம்மா எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தக்காளி வதக்கி வெங்காயத்தையும் போட்டு வதக்கி கொஞ்சோண்டு பச்சை மிளகா போட்டு தக்காளி சாப்பாட்டையும் போட்டு கொஞ்சம் ஒரு கிளறு கிளறி தண்ணியை ஊற்றி குக்கரில் விசிலு வைச்சோம்னா டக்குனு சாப்பாடு ரெடி ஆகிரும் தக்காளி சாப்பாடு தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி தக்காளி சாப்பாடுனாலே எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க நீ இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்பாங்க எப்பயுமே எங்கள் வீட்டில் பிடிச்ச சாப்பாடு தக்காளி சாப்பாடு தான் தக்காளின்னா எல்லோத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்